பிடித்த பாடகர் இசை அமைப்பாளர் யாருன்னு கேட்டிங்கனால் ஏஆர் ரகுமான் சார் இருக்கார் அனிருத் அப்புறம் பார்த்திங்கனா இளையராஜா அந்த காலத்து இசை அமைப்பாளர் அவர் இப்போ பாடகர் பார்த்திங்கன்னா அவர்தான் அனிருத் அப்புறம் பெண்களில் பார்த்திங்கன்னா அனுராதா மேம் இருக்காங்க சித்ரா மேம் இருக்காங்க சின்ன குயில் சித்ரா மேம்னால் எல்லாேருக்கும் அவங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும் பஸ்சில் டிராவல் பண்ணும்போது அவங்க சாங்ஸ் கேட்க நல்ல இனிமையாக இருக்கும் இப்போ இப்போ வரைக்குனால் அந்த சாங்ஸ் அவங்களோடைய வாய்ஸ் அவ்வளோ பிடிக்கும்